காலையில் நம்ம நேரத்தோடு எந்திரிச்சதும் அந்த கொத்துலேருந்து பிடிச்சுட்டு போயிட்டு கயனி வயல் வரப்போரமாக எங்கேயாச்சும் ஒரு ஓரமாக வேலி ஓரமாக கட்டிருவோம் அது தலை தாம்பலாம் சாப்பிட்டுட்டுருக்கும் சரி அதுக்குள்ளே இருக்குகிறதெல்லாம் ஏரியாலாம் க்ளீன் பண்ணிகிட்டு ரெடி பண்ணி விட்டுட்டு சாணியெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு அதுக்கப்பறமேட்டு மறுபடியும் அதுக்கு தேவையான தலையோ இல்லை வேறு என்ன பில்லு தேவையோ கயனிலேருந்து பில்லு கொத்தி எடுத்து வந்து கொட்டாயில் போட்டு வச்சுக்கிட்டு மதியானத்தில் மறுபடியும் தண்ணி பிடிச்சிட்டு வந்து காட்டிவிட்டு ம தண்ணிக் காட்டிவிட்டு மறுபடியும் நிழலான இடத்துல கொண்டுப் போய் மதியத்தில் கட்டுறது தான் அதுக்கப்பறமேட்டு அந்த பில்லு ம நிழலான இடத்துல போட்டுறது தான் அதுக்கப்பறமேட்டு சாய்ங்காலம் நேரத்தில் மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் நம்ம போய் பில்லு அறுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் சாய்ந்தர நேரத்தில் மேச்சலுக்கு கூட்டிகிட்டுப் போயி காட்டிகிட்டு தண்ணி கிண்ணிலாம் பிடிச்சின்னு வந்து காட்டிவிட்டு சாய்ங்காலத்தில் பால் கறக்கறது மற்ற வேலையை பார்த்துக்கறது பராமரிச்சு அதை சுத்த பத்தமாக வச்சுக்கறது தான் வாரத்தில் ஒரு நாள் குளிப்பாட்டுறது தான் அதுபடி வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் வேறு மாதிரிலாம் இல்லை ஏதாச்சும் வேறு ஏதாவது சிம்டம்ஸ்னா நமக்கு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியது தான்